குட் மானிங் சார் சார் கேப் டிரைவருங்களா சார் ஆ ஓகே சார் சார் அதுக்கு பேஸிக் தெரியணும் சார் எனக்கு டீட்டெயில் டீட்டெயில் தருவீங்களா சார் ஆமாம் சார் நான் ஸ்ரீரங்கம் வரைக்கும் போகணும் உங்கள் கேப் எப்போ சார் எனக்கு வந்து ஜூலை ஃபிஃப்ட்டின் வேணும் சார் ம் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா சார் நீங்கள் சார் வந்துவிட்டு பேமெண்ட் சார் எவ்வளோ சார் இதுக்கு கட்டணும் கிலோமீட்டருக்கு உங்களுக்கு பேமெண்ட் எவ்வளோ சார்

ம் ம் ட்ரைவர் சம்பளம் என்ன சார் கேப் ட்ரைவர் சம்பளம் என்ன சார் ஓகே சார் ஆமாம் சார் அந்த அந்த கோவிலுக்கு தான் சார் போகிறோம் சரி சார் ஓகேங்க சார் நான் வெளியிலலாம் கேட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் சேலரி சொன்னாங்க டிரைவருக்கு கேப் டிரைவருக்கு சார் போனவாட்டியே கொறைச்சிதான் சார் சொன்னீங்க ஓகே சார் ஓகே சார் சரி சார் சார் நான் ஃபேம்லியாக வந்தேன்னா என்ன சார் நான் தனியாக வந்தால் என்ன சார் உங்கள் சரி ஓகே சரி சார் நான் அதுக்கு ஒரு நாலு பேர் நாங்கள் வர்றோம்னா எப்படி சார் ஓகே சார் தேங்க் யூ சார் நான் கால் பண்ணுறேன் சார் தேங்க் யூ